எ என்னுடைய ஃபேமிலியில வந்து நாங்கள் அப்பா அம்மா ஐந்து பிள்ளைகள் ரெண்டு அண்ணன் எனக்கு நான் மூணாவது தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அஞ்சு பேர் அஞ்சு பேரில் ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க இன்னும் வந்து ஒரு அண்ணன் தஞ்சாவூரில் இருக்காங்க நான் வந்து இங்கே வேளாங்கண்ணியில இருக்கேன் என் தம்பி ஒன்று தஞ்சாவூரில் இருக்கான் என் தங்கச்சி ஒன்று கும்பகோணத்தில் இருக்கு அது டீச்சராக இருந்து ரிட்டேய்டு ஆனது எங்கள் ஃபேமிலியில எல்லாருமே எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நல்ல பக்தி உள்ளவங்களாக இருந்தவங்க அந்த வழியில வந்த எங்களுக்கும் அந்த பக்தி சுறுசுறுப்பு எல்லாமே அந்த நாளில் இருந்தே ஆட்டோமேடிக்காக இருக்கும் எங்கள் அம்மாலாம் எங்களை எல்லாம் எழுப்பி காலையில் எழுந்துச்சி படி கோயிலுக்கு போ அப்படினு சொன்னது கிடையாது ஆனால் நாங்களே அவங்க செய்யறத பார்த்து அவங்களோட அவங்களா நாங்கள் செஞ்சுருக்கோம் நான் காலையில் பார்த்திங்கனா நாலு மணிக்கெல்லாம் ஏந்திச்சிர்றது ஏந்திச்சி வே வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு கோயிலுக்கு போகறது இதுபோல் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே எங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே அந்த பழக்கம் நல்ல ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இருந்துருக்குறோம் அதோட வந்து பார்த்திங்னாக்கா தங்கச்சி வந்து கும்பகோணத்தில் டீச்சராக இருந்தது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக குடும்பமாக இருக்குது அதே போல எங்கள் அண்ணன் குடும்பமும் தஞ்சாவூரில் நல்ல ஃபேமிலி தம்பி குடும்பம் நான் இங்கே வேளாங்கண்ணியில நாங்கள் இருக்கோம் நான் வந்து எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே நான் வந்து அத்தை மகன தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒ நல்ல ஒரு மனிதன்னு சொல்லலாம் அவரு நல்ல குடும்பத்தை நல்ல பாதுகாத்தார் இன்றைய வரைக்கும் நாங்கள் ந சந்தோஷமாக இருந்துருக்கோம் சில காரியங்களில் சில நேரம் சண்டைகள் இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் வந்து சேர்ந்து ஐம்பது வரு வருட காலம் நான் அங்கே வாழ்ந்திருக்கேன் அப்புறம் ஐம்பதாவது வருஷம் நாங்கள் கொண்டாடிவிட்டு மூணு வருஷம் இருந்தாங்க அதற்கு அப்புறம் தான் இப்போ இறந்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நாலு பிள்ளைங்களில் மூணு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்னேன் அந்த நாலாவது பையனும் இறந்துட்டான் அந்த இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு மாதத்துல எங்கள் வீட்டுக்காரவங்களும் இறந்தாங்க எனக்கு நல்ல மாமியார் நல்ல குடும்பம் மாமனார்லாம் நல்ல ஃபேமிலி நல்லவிதமாக நாங்கள் இருந்தோம் அப்புறம் நாங்கள் இந்த வேலை நிமித்தமாகதான் ட்ரான்ஸ்பர் ஆயி ஒவ்வொரு இடமாக வந்துவிட்டு கடைசியாக நாகப்பட்டினத்தில் இருக்கும் போது தான் இவங்க வந்து ரிட்டேய்டு ஆனாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்து என்னலான் மகளை போல் வச்சிக்கிட்டாங்க நானும் அதே நினப்புல ம என் மருமகளை எல்லாம் மகளைப்போல வச்சுக்கணுனு அந்த சூழ்நிலையோட நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தேங்க் யூ வெரிமச்